ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் ஆமாம் ஓகே சரி

ஆ ஆ வாய்ங்கலாமே எல்லாமே நீங்கள் எந்த மாதிரி விரும்புறீங்களோ அந்த மாதிரி எல்லா விதமான இதுவும் எங்கள்கிட்ட இருக்கு கிட்ஸுக்கும் சரி மென்ஸ் அண்ட் உமன்ஸு எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனு தனியாக இருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பமாக இருக்கோ என்ன வேணுன்னு சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு நாங்க தரோம்

ம் ம் கண்டிப்பாக எங்கள் கார்மெண்ட்ஸில் வந்து குவாலிட்டிக்கு எந்த இடைளி ஹண்பர் ஹண்ட்ரேட் பர்சென்ட்டு நாங்கள் வந்து உத்தரவாதம் தரோம் அதே நேரத்தில் ஓரளவு நாங்கள் வந்து சீப்பாக தான் பண்ணுறோம் நாங்கள் இங்கே இங்கே இந்த டிஸ்டிக்கில சிவகங்கையில் எல்லாமே எல்லா நிறையா கடைங்கள்லாம் எங்கள்கிட்ட தான் வந்து வாங்குறாங்க அதனால நீங்கள் வந்து குவாலிட்டியை பற்றி கவலையேப்படாதீங்க ஆ ஓகேப்பா குவாலிட்டியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஓரளவு நியாமான ரேட்லையே நாங்கள் கொடுப்போம் அதனால உங்களுக்கு வேணும் நாங்கள் பார்சல் போட்டு விட்ருவோம் அப்படி இல்லைனா நாங்களே வந்து உங்களுக்கு கடை மாதிரி வச்சி அந்த இடத்துல இது பண்ணத்துக்கு வேணாலும் நாங்கள் அது மாதிரி எல்லாம் கொடுப்போம் ம் சரி

கண்டிப்பாக வாங்க வந்து பார்க்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் மேக்ஸிமம் காலை டைம் ஈவினிங் டைம் கொஞ்சம் மதிய டைம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு காலை டையத்துல ஈவினிங் டையத்தில் வாங்க நீங்கள் பார்த்துட்டு உடனேக்கூட அப்படே டக்குன்னு பர்ச்சேசிங் எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு அப்படே வண்டி நாங்கள் அனுப்பிவிட்ருவோம் ஆ ஆ இருப்போம் இருப்போம் ஆ கண்டிப்பாக பத்து மணிக்கு வாங்க ஆ வந்துறங்க ஆ ஓகே வந்துறங்க ஆ ம்